கோயம்புத்தூர்ல காலேஜ் எல்லாம் நிறையா இருக்குங்க ஸ்கூலு காலேஜு எல்லாம் நிறையா இருக்கு அதே மாதிரி வேலைவாய்ப்பும் அதிகமாகவே இருக்கு அங்க சிஎன்சி மிஷின் அந்த மாதிரி கம்பெனி எல்லாம் நிறையவே இருக்குங்க இங்கே அந்த மிஷினில் நின்று வேலை செய்கிற பசங்களுக்கு தான் ரொம்பவும் சிரமம் எட்டு மணி நேரம் நின்று வேலை செய்ய வேண்டியதாக இருக்குங்க அதனால் அந்த பசங்களுக்கு ரொம்ப சிரமப்படுகிறாங்க இது மாதிரி வேற எதாவது தொழில் இந்த மாதிரி கம்பியூட்டரில் இருந்து வேலை செய்கிற மாதிரி வேற ஏதோ கம்பெனி எதாவது வந்தால் வந்தால் இவங்களுக்குலாம் கொஞ்சம் பரவால்லையா இருக்கும் இன்னும் வேற வேற தொழில் செய்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேற கம்பெனி எல்லாம் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பரவால்லையா இருக்கும் கோயம்புத்தூர்ல இந்தளவுக்கு இன்னும் அதிகமாகவே தொழில் வந்து நிறையா வேணும் அதனால் இன்னும் வேணுங்கிற இதில் தான் எல்லோருமே இருக்காங்க நிறையா கம்பெனி இங்கே வரணும் நிறையா கம்பெனி வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தொழில்லாம் இன்னும் நல்லா மேம்படும்